ஸோ நான் படிச்சிட்டு வந்ததும் ஸோ இந்தளவுக்கு வந்து ஸ்கூலில் இப்படி தான் செய் இருக்கணும் அப்படின்லா எனக்கு அந்தளவுக்குத் தெரியாது ஸோ அனுபவம் தான் வந்து சொல்லிக் குடுத்தாக்கா அனுபவத்தின் மூலியமாக தான் வந்து தெரிஞ்சிக்கினேன் எல்லா விஷயத்தையும் ஸோ வருவோம் அப்போது வந்து கிளாஸ்னா கிளாஸ் எடுப்போம் ஏன்னா பசங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து மோட்டிவேஷன் பண்ணிவிட்டு அதை அவங்கள வந்து என்ன டாபிக் நம்ம எடுக்க போகிறோம் அதை வந்து பசங்கள் வாயாலேயே அந்தத் திறனை வளர்த்து திறன் அவங்க வாயாலேயே கொண்டு வந்த பிறகு தான் நான் வந்து பாடத்தினுடைய தலைப்பை ஸ்டார்ட் பண்ணி ஸோ நான் மேத்தமேட்டிக்ஸ்னா இப்போது வந்து ஒரு சாதாரண ஒரு அடிஷன் நடத்துகிறேன்னா அது எப்பிடி போடணும்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு வந்து ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரெட்னு வந்து ஹண்ட்ரெட் த்ரீ டிஜிட் வரைக்கும் தான் நம்ம த்ரீ டிஜிட் நம்பர்ஸை வந்து சம்மு இன்னைக்கி பார்க்கப் போகிறோன்னா சொல்லி அதோட அடிப்படை வந்து எல்லாத்தையுமே சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிதான் வந்து சம்மு ஒர்க்கவுட் பண்ணுவோம் ஸோ அது ஒரு சில இப்போ ஒரு கிளாஸ் ரூமில் வந்து டுவென்ட்டி ஃபைவ் ஸ்டூடண்ட் இருந்தாங்கன்னு வைச்சிக்க அதில் மேக்ஸிமம் ஒரு டுவென்ட்டி ஸ்டூடண்ட்டுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும் ஒரு ஃபைவ் ஸ்டூடண்ட்டுக்கு அன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும் அப்படினா புரியாமல் இருக்கும் அவங்களுக்கு என்னா பண்ணுவேன் நான் சொன்னால் இன்னொரு தடவை என்னா பண்ணுவோம் சொல்லிக் கொடுப்போம் சொல்லிக் கொடுத்து எல்லா பசங்களுக்கும் அந்த அடிஷன் சம்மை வந்து ஒர்க்கவுட் பண்ணத் தெரிஞ்சால் மட்டுந்தான் நாங்கள் நெக்ஸ்ட்டு டாப்பிக்கே மூவ் ஆவோம் ஸோ இல்லேன்னா அந்த அடிஷனையே தான் அந்த பசங்கள் தெரிஞ்சிக்கிற வரைக்கும் வந்து நடத்திக்கிட்டு இருப்போம் அதேபோல் காலைல ஸ்கூலுக்கு வந்து ஒம்போது மணிக்கு வருவோம் காலைல இப்போ ஈவினிங் வந்து சாரி ஃபோர் ஓ கிளாக்குக்கு வந்து இப்படியே போவோம் இருந்தாலும் ஸோ அந்த இடைப்பட்ட டையமில் பசங்களுக்கு வந்து நல்ல ஒரு எஜுகேஷனை கொடுக்கணுன்னு சொல்லிவிட்டு நல்லா சொல்லிக் குடுப்போம் ஸோ எங்களுக்கு விஷயங்கள் தெரியலனாலும் தெரிஞ்சவங்ககிட்டேயிருந்து தெரிஞ்சிக்கிட்டு வந்து அந்த பசங்களுக்கு வந்து நல்லா வந்து சொல்லிக் குடுப்போம் அப்புறம் வந்து நம்ம நம்மளுக்கு வந்து இதுதா படிச்சிருப்போம் நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அப்படி நெனைக்கலாம் இருக்கக் கூடாது நமக்குத் தெரியாத விஷயம் வந்து பல விஷயங்கள் இப்போது நான் படிக்கும்போது வந்து ஏதோ ஓரளவு தான் தெரிஞ்சிருக்கும் ஆனால் அந்த அனுபவந்தான் நமக்கு வந்து பல விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்குமே இப்போது வந்து அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூலில் வந்து உட்காந்து இருக்கவங்க நம்ம ஸ்டைலுக்கு இஷ்டத்துக்கு ஹேண்ட் ரைட்டிங் எழுதுவோம் ஆனால் ஒரு ஸ்கூலுன்னு இருந்தால் அதுக்கான ஒரு விதிமுறை இருக்கும் அந்தமாரி தான் பசங்ககிட்டே பேசணும் அந்தமாரி பசங்ககிட்டேயிருந்து டீச் பண்ணனும் நல்லா ஹேண்ட் ரைட்டிங் வந்து இருக்கணும் கிளாஸ் ஒர்க்கு இங்கே வந்து இப்பிடி தான் திருத்தணும் மேம் வந்து நமக்கு மேலே இருக்கிறவங்க வந்து இதுமாரி செக் பண்ணுவாங்க நம்ம வந்து கரெக்டாக நடந்துக்கணும் அதேபோல் கரெக்ட் டைமுக்கு நம்ம கிளாஸுக்கு போகணும் பசங்களுக்கு புரிகிற மாரி வந்து ஒரு பாடத்தை நடத்தணும் இப்போது நம்ம வந்து ஒரு வருஷம் வந்து சொல்லிக் கொடுத்தா நெக்ஸ்ட் இயர் வந்து அந்த பயம் உணர்ச்சிகிது இது எதுவுமே இல்லாமல் நம்ம தான் நார்மலாக எப்பயும் போல் ஒரு லேர்னிங்கை வந்து பசங்களுக்கு வந்து நம்ம டீச் பண்ணலாம் அதேபோல் நீங்களும் வந்து நல்லா ஒரு ஸ்கூலில் போய் வேலை செய்யணும் அப்படின்னா வந்து இப்போது வந்து அந்த பொண்ணு நல்லா செய்து ரெஸ்ட்டே எடுக்காமல் பெஞ்ச்சில் சேர்ல உட்காராமையே கிளாஸ் எடுக்குது அந்த கிளாஸ் பிள்ளைங்க வந்து நல்லா படிக்கிறாங்க ஸோ அது என்ன சொல்லுவாங்க நம்மளோட உழைப்பு நம்ம எஃபெக்ட் போட்டால் தான் வந்து அது வந்து பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும்